நான் யாரையும் காப்பாற்ற முடியல எங்கள் அண்ணந்தான் வந்து என்னைய காப்பாற்றிருக்கான் எங்கள் அம்மா வந்து ஒரு தடவை வெள்ளனவே என்னைய வந்து வர சொன்னாங்க நான் வந்துவிட்டு நீச்சல் குளத்துக்கு போறேன்னு சொல்லிவிட்டு இது பண்ணி அங்கே வந்து தவறி விழுந்துவிட்டேன் அப்புறம் எங்கள் அண்ணந்தான் வந்து என்ன வந்து காப்பாற்றி இது பண்ணான் நான் யாரையும் காப்பாற்றுனது கிடையாது ஆனால் வந்துவிட்டு சில இது தெரியும் ட்ரிக்ஸ்ஸு தெரியும் எனக்கு இது பண்ணுறதுக்கு மூச்சை வந்து உள்ள வந்து அடக்கி வைக்கணும் அப்போதான் வந்து நம்ப சீக்கிரம் முழுக மாட்டோம் வெள்ளனவே வந்துவிட்டு வந்துர்லாம் அதுமாதிரி எங்கள் அண்ணன் எனக்கு சொல்லிக்கோடுத்துருக்கான் சில டெக்னீக்ஸு அதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன் பொதுவாகவே நீச்சலில் வந்து கற்றுக்க வந்து நிறையா ட்ரிக்ஸ் அப்படிலான் இல்லை ஒரு ட்ரிக்ஸே தெரிஞ்சா போதும் நீச்சலில் முழுக்கிறதுக்கு முழுகாம இருக்கிறதுக்கு வந்து மூச்சு பிடிக்க வந்து கற்றுக்கணும் மூச்சு பிடிக்கிறதுன்னா வந்து நம்ப மூச்சை அடக்கி வச்சுக்கணும் அதுதான் வேறு எதுவும் இல்லை எங்கள் அண்ணன் என்ன காப்பாற்றிருக்கான் நான் யாரையும் காப்பாற்றுனது கிடையாது